எங்கள் ஊரில் மண் வளத்துக்கு செம்பருத்தி மல்லிகை டிசம்பரு கனகாம்மரம் அரளி செடி இதெல்லாம் வளர்ப்போம் எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு சாமி ஊர்வலம் வர்றப்போ பூ வேணும்ன்னு கட்டி சாமிக்கெலாம் போடுவோம் சாமிக்கு போ போடுவோம் எங்கள் ஊரில் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடுறத்துக்கு பூ கட்டி சாமிக்கு வைப்போம் சாமிக்கு வச்சுட்டு இது யாரும் கேட்டாலும் வெளியில் கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு சடங்குக்கெலாம் போகிறப்போ பூ கட்டி நாங்களும் வச்சுப்போம் யாரும் வெளியில் கேட்டாலும் பூ ஐம்பது ரூபாய்க்கி கொடுப்போம்